நான் இது வரை செஞ்சதுலையே மிக அழகான இயற்கை காட்சி கொண்ட நடைப்பயணம் எதுன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல்க்கு வேலைக்கு போயிருந்தப்போது அங்கே ஒரு இடையில ஒரு ரெண்டு நாள் விடுப்பு கிடைச்சிது ரூ அறையில் இருக்க விருப்பம் இல்லாமல் ஃப்ரெண்ட் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பேரிஜம் ஆறு பேரிஜம் ஏரின்னு சொல்லுவாங்கள் அங்கே கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பேரிஜம் எரிக்கு போய் ஒரு எல்லோரும் போயிட்டு பார்த்துட்டுருந்தோம் அப்போ அங்கே வந்து போட்டில் வந்து பேரிஜம் ஆறுக்கு அந்த ஏரிக்குள்ள போகிறத்துக்காக போட்டுல்லாம் இருந்துச்சு அதில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிணோம் அப் அதுக்கப்புறம் பேரிஜம் ஆத்து பேரிஜம் எரிக்கு அப்புறம் கொடைக்கானலில் எது ஃபேமஸ்னு கேட்டப்போது டால்ஃபின் ஹௌஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அங்கே போய் பார்த்துருக்கீங்களானு கேட்டாங்கள் போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டி ஒரு மலை பாதையில் ரொம்ப அழகான ஒரு சாலை அமைச்சுருந்தாங்க அந்த சாலையில் நடந்து போகும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு அந்த சாலையை வந்து கடந்து போக போக போக ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சி சுற்றி ரெண்டு பக்கம் காடு ஹெல்ப்புக்கு கூட அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் சா ம நடமாட்டம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு வரவங்க போகிற அவங்க இன்னும் வந்துக்கிட்டு இருந்தாக ரொம்ப அழகாவும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் நான் அங்கே போனேன் அப்புறம் அந்த டால்ஃபின் ஹௌஸ் சொல்லக் கூடிய இடம் வந்து மலை உச்சியில் வந்து அந்த ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்கும் அந்த பாறையை வந்து பாத்தீங்கன்னா டால்ஃபினோடு மூக்கு பகுதி மாதிரி இருக்கும் அந்த மூக்கு பகுதியில் நிற்க வச்சு எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நின்று எடுத்தோம் எனக்கு ரொம்ப பயம் நான் ஏன் வாழ்க்கையில் ரொம்ப பயந்த தருணமும் அதுதான் அங்கே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படியே கீழே பார்க்காம திரும்பி வந்துருங்கன்னாங்க கீழே எதுக்கும் லைட்டாக அப்படியே திரும்பி பார்த்தேன் கீழே விழுந்தா தூக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும் போல்ருக்கு அவ்வளோ பெரிய பள்ளம் ஏன்னால் பனி தான் தெரிஞ்சுது எனக்கு கீழ தர தெரியல வெறும் பனி தான் தெரிஞ்சுது அந்த அளவுக்கு உயரமான ஒரு இடம் அது ரொம்ப சந்தோஷமாவும் ம ரொம்ப ஒரு மனஅமைதியோடவும் நான் இருந்த அந்த ரெண்டு நாள் அந்த இடத்த சுற்றி பார்த்தப்போ அந்த ரெண்டு நாள் கிடைச்சிது மறுபடியும் அங்கே வேலையெல்லாம் மு முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வர்கிறத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம் திருப்பி இன்னொரு நாள் நம்ம அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வரலாம்னு சொல்லி திரும்பி ஒரு ஒரு மாசம் ஒன்ற மாசம் கழித்து திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்குலாம் போய் சுற்றி பார்த்தோம் இந்த தரவை வந்து குதிரை மேலே பந் குதிரை மேலே உட்கார வச்சு அந்த சவாரி அன்னைக்கி நாங்கள் இதெதலாம் ச விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாத்துட்டு டக்குனு வந்துர்லாம்னு வந்தோமோ அதெலாம் சேர்த்து வச்சு இந்த தடவை செஞ்சுட்டு மறுநாள் கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்தோம் ரொம்ப அமைதியான ஒரு இடமும் கூட ரொம்ப ஒரு இப்போ அழகான ஒரு இடமும் கூட கொடைக்கானல் என்னால் அதை மறக்கவே முடியாது என்ன கொடைக்கானலை பொறுத்தவரைக்கும் அங்கே சூரிய உதயங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கலாக தான் இருக்கும் சூரியன் வந்து நம்ம இதில் இங்கே மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மாதிரி அங்கே கொடைக்கானல்லாம் பளிச்சின்லாம் அடிக்காது அடிக்கடி மழை வரும் அவ்வளோ தான் நான் பார்த்த அழகான சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் எதுன்னா காரைக்கால் பீச்சிக்கு நான் போவேன் அடிக்கடி அப்பப்போ டைம் கிடைக்கும் போது காரைக்கால் பீச்சிக்கு போயிட்டு வருவேன் அப்படி காரைக்கால் பீச்சிக்கி போகும்போது ஒருநாள் விடியக்காலையில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் பஸில் ப பேருந்தில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போது வெளில் பார்க்கும்போது அந்த காரைக்கால் பீச்சி பீச்சிலேருந்து பார்க்கும்போது விடியக்காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரைகிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய அஸ்தமனம் வந்து எனக்கு தெரிஞ்சது அது பார்க்குறதுக்கு வந் அஞ்சு அஞ்சரை மணிக்கு சூரிய உதயம் எனக்கு தெரிஞ்சது அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மற்ற நாட்களில் வந்து இப்போது மாலை நேரங்களில் நான் எப்போயாவது ரொம்ப ஒரு மன இறுக்கமாக இருக்கும் போது ப தரங்கம்பாடி பீச்சிக்கு போவேன் ஸோ அங்கேயும் போய் சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்துருக்கேன் சூரிய உதயத்தையும் பார்த்துருக்கேன் இது தான் என் வாழ்க்கையில் ரொம்ப இதாக நினைவு இருக்குது